இப்பெலாம் தொழில்நுட்பம் நம்மளுக்கு ரொம்ப உதவுது முதல்ல மாதிரி இல்லை முதல்லலாம் எதுவாக இருந்தாலும் போய் நம்ம பார்த்து புக் பண்ணணும் ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை தொழில்நுட்பம் ரொம்ப முன்னேறி இருக்குது இந்த முன்னேற்றத்துனால் நம்மளுக்கு நிறைய பயன் கிடைக்குது இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதா இருந்தால் வீட்டில் இருந்தே நம்ம புக் பண்ணிக்கலாம் ஒரு ஆர்டரு பண்ணி ஒரு அர்ஜெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைன்னாலும் நம்ம புக் பண்ணால் வீட்டுக்கு ஆல்ரெடி வந்துடுது நம்ம அதையை தேடி போகணுங்கிறது இல்லை பரவாயில்ல தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது இன்னும் நாளாக நாளாக இன்னும் முன்னேறும் நம்ம அதனால் ரொம்ப பயனடைகிறோம் அதில் இருந்து நம்ம நம்ம அளவுக்கு நம்ம என்ன சேஃப்டியெலாம் பண்ணலாமோ அதை வரைக்கும் பண்ணலாம்